இப்போ வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய திருவிழாக்கள் நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லையுமே திருவிழா நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக திருவிழா நடக்கும் எங்கள் ஊர்லையும் வந்துட்டு திருவிழா நிறையாவே நடக்கும் ஆனால் ஒரு திருவிழா வந்துட்டு ரொம்ப பெருசாக நடத்துவாங்க அது எந்த திருவிழான்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன் திருவிழா அது மட்டும் வந்துட்டு ஏழு நாள் நடக்கும் முத நாள் வந்துட்டு கலை கூத்து இரண்டாவது நாள் வந்துட்டு நாட்டியம் மூணாவது நாள் தெருக்கூத்து அப்புறம் நாலாவது நாள் வந்துட்டு நாடகம் நாட்டியாஞ்சலி டான்ஸ் இந்தமாதிரி நிறையா நடக்கும் இதெல்லாம் விட எது பெருசுன்னா வந்து தேர் இழுக்குறது தான் பெருசு ஏன்னா வந்துட்டு ஊர்மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேர் இழுப்பாங்க இதில் ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே இல்லை எல்லாருமே இழுப்பாங்க அது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அதேமாதிரி சின்னவங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த ராட்டினம் அந்த பிரேக் டான்ஸ்ஸு அந்த ட்ரெயினில் போகறது இதெல்லாம் நிறையாவே இருக்கு அதேமாதிரி வந்துவிட்டு பெரியவங்களுக்கு வந்துவிட்டு கடைவீதி இருக்கு கடைவீதியில வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா வீட்டில் சொல்வாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்புறம் நம்ம துணி எடுத்துக்கலாம் அதேமாதிரி கோயிலில் வந்துட்டு அன்னதானம் போடுவாங்க அந்த ஏழு நாளுமே அன்னதானம் போடுவாங்க எல்லா மக்களும் வந்து சாப்பிடுவாங்க யாரும் வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க அவ்வளோவா எல்லாமே மலிவு விலையில் கிடைக்கும் அதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வெளிநாட்டில் இருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க ஊரில் அதெல்லாம் நடக்காது நம்ம ஊரில் இதெல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு அதெல்லாம் இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு ஏன்னா வந்துவிட்டு எல்லாம் கட்டிடம் ஆயிடுச்சு அப்புறம் வந்துவிட்டு யாரும் கோயிலுக்கு போகறதுக்கு வந்துவிட்டு நேரமில்லை அந்தமாதிரி சொல்லுறாங்க எல்லாரும் வந்துவிட்டு பணத்துக்காவே ஓடிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வந்துவிட்டு குட்டி குட்டி கிராமத்தில் இந்தமாதிரி நல்லா திருவிழாவை வந்துவிட்டு நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஊரே வந்துவிட்டு சந்தோஷத்தில் பிரதிபலிச்சு இருக்கும் ஏன்னா மக்கள் வந்துவிட்டு அதிகமாக சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை கோவிலில் நம்ம திருவிழாமாதிரி கொண்டாடினா நமக்கு கடவுள் நல்லது பண்ணுவாங்க அதேமாதிரி வந்துட்டு வயல்லையும் நல்ல விளைச்சல் வரும் அதனால கிராமப்புற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க